இது ப்ராண்டடாக இருக்கிறதுனால நா சில நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன் பட் அதில் என்ன பிரச்சினன்னா அந்த பிராண்டட் நல்லா இருந்தது நான் இப்போ அந்த யூஎஸ் மற்றவங்க கிட்டே இல்லாத போது அவங்கள் கிட்டே இருந்து சீக்கிரமாக எந்த ஃபைலும் என்னால் ஷேர் பண்ண முடியல அதை திரும்ப ரிஸிவ் பண்ணுறதுக்கும் வாங்க முடிய மாட்டேங்குது ஏன்னால் ஒரு ஒரு ஃபோன்ஸ்ஸும் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐஓஎஸ் டிஃபரெண்டாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஹை கிளாஸ் பிராண்டட்னு வைக்கும்போது அதோட ஐ அந்த போனோடய ஐஓஎஸ் அந்த கம்பெனியோடய ஃபோன்ஸ்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும் மற்ற போன்ஸ்ஸுக்கு இருக்காது ஸோ நிறைய பேர் கிட்டே இருந்து என்னால் ஃபைல்ஸ் ஷேர் பண்ண முடியலை வாங்க முடிய மாட்டேங்குது அந்த அப்கிரேடும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது நம்மளோடய நாடு வளர்ச்சி அடைகிற டைம் ஃபோர்ஜிலேருந்து ஃபைவ்ஜிக்கு போய்விட்டோம் பட் இப்போது எல்லா போன்லேயும் அந்த சான்ஸ் இல்லை ஃபைவ் ஜி போகிறதுக்கு சில ஃபோன்கள் ஃபோர் ஜியோடயே நின்றுடுச்சி ஸோ அந்த ஒரு இது வந்து என்னோடய எனக்கு ரொம்ப நெகடிவ்வாக இருந்தேது பிளஸ் நிறைய பேர் கிட்டே இருந்து அர்ஜென்ட்டுக்கு ஃபைல் வாங்க முடியலை அது அவங்க கிட்டே இருந்து ஒரு சார்ஜர் சீக்கிரத்தில் வாங்க முடியமாட்டேங்கின்று இருக்கும் போது அது ரொம்ப எனக்கு நெகடிவ்வாகப்படுது